ஆஸ்ஸா ஆர்ட்டிஸ்ட்டாக வந்து நான் எப்படி ரொம்ப இது பண் இது பண் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணிணேன்னா எல்லா எல் டிஃபிக்கல்ஸ் ஃபேஸ் பண்ணிணேன்னா இந்தமாதிரி சில குடும்ப சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா குடும்ப சூழ்நிலைகள் பிளஸ் என்னென்னா ஸ்டெடிஸ் பண்ணிட்டிருக்கும்போது அது வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அதேமாதிரி வந்து நம்ம வந்து நிறையா பிளான்ஸ் இருக்கும் நம்ம வந்து இப்படி வரையலாம் அப்படி வரையலாம்னு ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் வந்து அந்த டைமுக்கு வந்து எக்சிகியூட் பண்ண முடியாது அந்த டைமில் வந்து வேறு ஏதாவது வேலை வந்துடும் ஏதாவது என்கேஜ் ஆயிடுவோம் பிளஸ் ஏதாச்சும் ஒரு ஃபேமிலி இஷுஸ் வரும் ஏதாச்சும் நம் நம்மளே அறியாமல் வந்து வேறு எதுக்கோ நம்ம வந்து டிஸ்ட்ரெக்ட்டாயி போயிடுவோம் அங்கே ஆனால் வந்து அந்த டைமில் வந்து நம்பளால் வரைய முடியற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வராது வரைய முடியற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையாது அந்தமாதிரி டைம் வந்து நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இப்போது வந்து எனக்கு கரென்ட்லி வந்து வரையக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் என்னால் வரைய முடியல அந்த மாதிரிலாம் இருக்கும் வேலைக்கு போகிற ஸ்டேஜு அந்த மாதிரிலான் உள்ளவங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டோம்தான் அந்த ஆர்டிஸ்ட்டு அது எப்படின்னா வந்து கவிஞர்களுக்கு வந்து எப்படின்னா கலைஞர்கள் கவிஞர்கள் அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து எப்படின்னா ஒரு கவிதை எழுதறதோ இல்லை ஒரு படம் வரையறதோ எப்படின்னா ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு அமைதியோடு செய்யுறதுதான் அந்த இது அது வந்து எப்படின்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தவங்க ஒருத்தவங்க என்ன ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கிற மாதிரி இருக்கும் ஒருத்தவர்களுக்கு வந்து பேஷனேட்டாக இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு அது ஒரு ஹாபியாக இருக்கும் அந்தமாரி ஒவ்வொன்று இருக்கும் ஒவ்வொருத்தவர்களுக்கு அது ஒ ஒருத்தவர்களுக்கு அது வந்து ஒரு எப்படி சொல்வது ஒரு வேலையாகவே இருக்கும் சில பேர் வந்து இப்போது நிறையா ஆர்ட்டிஸ்ட்லாம் வந்து வரைந்து காசு சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு முன்னே முன்னைக்கு இப்போ பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப பரவாயில்ல பட் டிஃபிக்கல்ட்டீஸ் வந்து நிறையாவே இருக்குது அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட பர்ஸ்பெக்ட்டிவ்லேருந்து பார்த்தோம்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அதுவும் கஷ்டந்தான் அது ஈஸின்னு சொல்ல முடியாது ஒரு ஆர்ட்டிஸ்ட் ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்கள் ஃபேமிலி சிச்சிவேஷன் அவங்க சர்கம்ஸ்டான்சஸ் அது எல்லாத்தையும் சேர்த்து தான் வரும்